நான் ஒரு டூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போதான் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கினேன் அந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போகிற வழியில் எல்லாத்திலேயும் கேமரா நல்லாயிருந்ததுனால ஜேர்னியில் எல்லா ஃபோட்டோஸும் நல்லா கேட்ச் பண்ணிணேன் இடத்த இடத்துலே எல்லாத்தையும் பண்ணினேன் நிறைய ரெக்கார்ட்ஸ்ஸன்னு பண்ண முடிஞ்சிச்சு வீடியோ நிறைய ரெக்கவராச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஸோஃபுலாக இருந்துச்சு அது அப்புறம் ரொம்ப ஸ் நல்ல சௌண்டெல்லாம் எஃபக்ட்டிவ்வாக இருந்துச்சு அதெலாம் ஓகே